இந்தியாவில் தமிழ் நாட்டோடு கம்ப்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்களோடய பொருளாதாரம் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் எதனால் அப்படின்னா நிறையா இலவசம்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு சில மாநிலங்கள் வந்து தமிழ் நாட்டை விட உயர்ந்து தான் இருக்குது அங்கே வந்து நிறையா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது நிறையா வந்து வேலைவாய்ப்புகள் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க இலவசத்தை கம்மி பண்ணுறாங்க விலைவாசியை கம்மி பண்ணுறாங்க அதனால் மக்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது நிறையா வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க சம்பளம் உயர்வு கொடுக்குறாங்க இதனால் வந்து அவங்ளோட பொருளாதாரம் ஜாஸ்தியாகுமே தவிர அவங்களோட பொருளாதாரம் கம்மி ஆகாது இது வந்து நம்மளும் பயன்படுத்துணும் வேறு மாநிலத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஸ்கீம்ஸை வந்து போடாமல் இருக்கணுங்றது கிடையாது அதையும் நம்ம பயன்படுத்துனால் நம்மளுடைய தமிழ் நாடும் முன்னேறதுக்கு நிறையா வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது